ம் ஹலோ ஆ சொல்லுங்க மேம் ஆமாம்மா ஆ எத்தனை பேர் இருக்கீங்க மேம் எங்களுக்கு ஒரு மூணு பேர் தேவைப்படுது காலையில் ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம் நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஆ மூணு பேருமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கீங்களா எப்படி மேம் மா இது மா இது காலையில் ஒம்பது மணிக்கு நாங்கள் ஆஃபீஸ் வந்து இது பண்ணிவிடுவோம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் ஆனால் நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு இங்கே வாட்ச்மேன் வெளியே இருப்பார் நீங்கள் அவர்கிட்ட கீயை வாங்கி ஆஃபீஸ்ஸு ரெண்டு ரூமையும் கிளீன் பண்ணி விட்ருணும் இல்லை மேம் காலையில் ஒரு எட்டு மணிக்கு வந்தீங்கன்னால் ஒரு பதினோரு மணிக்கு நீங்கள் போய்க்கலாம் அதுக்கப்புறம் ஒரு மூணு மூண்றரை போல் மறுபடியும் வந்தீங்கன்னால் நாங்கள் நாங்கள் கரெக்டாக நாலு மணிக்கு நாங்கள் வெளியே போயிடுவோம் அப்புறம் நீங்கள் கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வெச்சுட்டு ஒரு ஆறு மணி போல் நீங்கள் மறுபடியும் வெளியே கிளம்பிக்கலாம் ஆமாம் நாம் போ மா அப்படி இல்லை இங்கே வந்து ஞாயிற்றுக் கெழம எங்களுக்கு ஆஃபீஸ் லீவு உண்டு ஆனால் சேட்டடே இங்கே ஒர்க்கிங் டே தான் நடக்கும் ஆனால் எங்களுக்கு சேட்டடே ஆஃப் டே நீங்கள் என்ன செய்யுங்க காலையில் மட்டும் வந்து கிளீன் பண்ணி விட்டு போங்க சனிக் கிழம உங்களுக்கு நீங்கள் மதியம் வர வேண்டியதில்லை ஆனால் மற்ற நாள் நீங்கள் காலைலேயும் வரணும் மதியமும் வரணும் எனக்கு மூணு பேர் தேவை மூணு பேர் வந்துவிடுவீங்களா எனக்கு மூணு பேர் வேலைக்கு தேவை மா மூணு பேர் வந்துவிடுவீங்களா அம்மா நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கேயும் வேலை பார்த்துருக்கீங்களா இல்லை மேம் நீங்கள் வந்து என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு கேட்டீங்கன்னால் ஏன்னால் இப்போ மூணு பேராக வரீங்க நீங்கள் எவ்வளோ எதிர்பார்க்குறீங்களோ நாங்கள் அதுக்கு தகுந்தாதானே பார்த்து பண்ண முடியும் அதுக்குதான் கேட்குறேன் இதுக்கு முன்னாடி நீங்கள் வேலை பார்த்த இடத்துல எவ்வளோ கொடுத்தாங்க ஓ எட்டு ருபா வரைக்கும் கொடுத்தாங்களோ மினிமம் நாங்கள் இங்கே ஒரு பத்து ருபா தரோம் ஆனால் எங்களுக்கு வந்து டைமிங் வந்து நீங்கள் காலையில் எட்டு மணிக்கு வரணும் ஒரு பதினோரு மணி வரைக்கும் சாயங்காலம் அதே மாதிரிதான் ஒரு மூணறைக்கு வரணும் ஆ ஒரு அஞ்சரை ஆறு மணிக்கு நாங்கள் கேட்டை பூட்டிவிட்டு நீங்கள் வாட்ச்மேன்கிட்ட கீயை கொடுத்துட்டு நீங்கள் போயிடலாம் அதுதான் மா வரும்போது உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துவிடுங்க என்னமா ஓகேமா வெச்சுடுங்க